ஹலோ யாரும்மா குட் மார்னிங் டா யார் ஆ எந் எந்த டிப்பார்ட்மெண்ட்ம்மா சரி என்ன விஷயம் என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க

சரி ஓகே எப்போ போகறீங்க ப்ராஜெக்ட்க்காக மண்டேவா மண்டே தான் உங்களுக்கு சிஏ டெஸ்ட் இருக்கேம்மா சிஏவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாமே ஓகே சரி யாரோட போகறீங்க வெட்னஸ்டே ஓகே சரி கிளம்புங்க யார் இன்சார்ஜு

சரி ஓகேடா எப்படி போகறீங்க எப்படி போவீங்க அவுட் பஸ்லயா அவுட் பஸ்ஸில் போனால் கரெக்ட் டைம்க்கு ரீச் பண்ண முடியாது வீட்டுக்கு போகறதுக்கு டைம் ஆகுமே நம்ம காலேஜ் பஸ்ல போங்களேன் சரி ஓகேடா நீ ஒரு லெட்ரு எழுதிகிட்டு வந்து கொடு நான் சைன் பண்ணிடுறேன் நான் ட்ரைவர்கிட்டையும் சொல்லிடுறேன் சரி ஓகேடா என்ன ப்ராஜெக்ட்டு என்ன என்ன கான்சப்ட்டு கொஞ்சம் சொல்லேன் சரி ஓகே குட் ப்ராசஸ் வெரி வெல் நல்லா வாங்க நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுங்கள்

சரி ஓகேடா உங்க உங்க நீங்கள் நல்லா வரதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ இப்போ வந்து பிஸியெல்லாம் இல்லைடா நீங்கள் எக்ஸாம் முடிச்சிவிட்டு வந்து ஆஃப்ட்டர்நூன் வந்து சைன் வாங்கிக்கோங்க நான் சைன் பண்ணிடுறேன் நான் ட்ரைவர்க்கிட்டையும் சொல்லிடுறேன் நீங்கள் மறுநாள் புதன்கிழம காலேஜ் பஸ்ல போய்க்கலாம் சரி ஓகேடா